ஈரோடு மாவட்டத்தில் மற்ற மாவட்டத்தை விட அதிகமான இயற்கை வளங்கள் காணப்படுகின்றது இதில் முக்கியமாக தண்ணீர் அப்படினு எடுத்துட்டமுன்னால் இந்த மாவட்டத்தில் பவானி சாகருடைய அணையும் மேட்டூர் அணையினுடைய தண்ணீரும் பெரும்பாலும் அதாவது தஞ்சாவூர் வரைக்கும் இருக்கக்கூடிய விவசாயத்துக்கு இதுதான் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது இதில் சுற்றுச்சூழல் மாசுபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்புடின்னா சாயப்பட்டறையில் இருக்கக்கூடிய தண்ணிகள் பவானி ஆற்றில் கலந்து இப்போ அதிகமான கேன்சர் அப்படிங்குறது ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது இதை தொடர்ந்து விவசயிகள் தொடர்ச்சியாகப் போராட்டம் நடத்திக் கொண்டே இருக்கிறாங்க இந்த போராட்டங்கள் டேமுக்கு முன்னாலேயும் சத்தியமங்கலம் பவானி சாகர் போன்ற அனைத்து இடங்கள்லேயும் இந்தப் போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது அதேமாதிரி குப்பைத் தொட்டிகள் எடுத்துச் செல்கிறதா அப்படிங்குறதுக்கு அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் பேரூராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் அதை வந்து அந்தந்தனுடைய நகராட்சித் தலைவர்கள் அதை மிகத்தெளிவாக செஞ்சுட்டு இருக்காங்க அதைத் தாண்டி சாயங்கள் ஆற்றில் கலப்பதை கொஞ்சம் தவிர்த்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்குறதுதான் எங்கள் அனைவருனுடைய கருத்தும்